ஆன்லைன் பள்ளி மற்றும் கோச்சிங் குழந்தைகளின் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்னா ஆன்லைனில் படித்த பசங்களை வந்து எல்லாம் ஒரு அலட்சியமாக மற்றுமே படித்தார்கள் என்பதனை தெரிவித்து கொள்கிறேன் ஏனால் ஆன்லைனில் படித்ததும் அவன் வந்து ஒரு முழு கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாத ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டாங்க மாணவர்கள் அது ஒரு விஷயோம் அதாவது முழு கவனிப்பு வந்து ஆன்லைனில் செலுத்த முடியாது இதுவே வந்து நேரில் படிக்கிறது என்ன வித்தியாசன்னால் நேரில் வந்து ஒரு முழு கவனிப்போடு நம்ம இங்கே தான் இருக்கோம் எதுக்காக வந்திருக்கறோங்கிற தெரிஞ்சு நம்ம படிக்கலாம் அது தான் ஆன்லைனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் தாக்கம்னு பார்த்தீங்கன்னா முழு கவனிப்பு செலுத்த முடியல பிள்ளைங்க ஒழுங்கா எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியல இது தான் வந்து முக்கியமானதுன்னு சொல்லுவேன் மற்றும் என்ன தாக்கத்தைன்னால் அப்புறோம் வந்து இது போன்ற வந்து நிகழ்வு வந்து இனிமேல் நடக்கக்கூடாது ஏனால் லாக்டவுனில் வந்து இது மாதிரி நடந்துச்சு இந்த லாக்டவுன்னால் நிறையா மாணவர்கள் வீணாக போயிருக்காங்க என்பதனை நான் தெரிவித்து கொள்கிறேன் எனவே வந்து சிறந்தது வந்து நேரில் போயிட்டு பள்ளியில் போய் படிக்கிறதுதான் சிறந்த பகுப்பு என்பதனை நான் சொல்கிறேன் எனவே மாணவர்கள் அனைவரும் இந்தமாரி படிக்கணுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன்